ஹாய் மேடம் எங்கள் ஷாப்பில் நிறைய மொபைல் மாடல் வந்துருக்கு சாம்சங் ஒப்போ இன்னும் நிறைய நிறைய புது மாடல்லாம் வந்துருக்கு நீங்கள் பாருங்கள் ஃபை த்ரீ டூ ஜிபியிலேர்ந்து ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ் ஜிபி ரேம்லேர்ந்து ஃபுல்லாகவே வந்துருக்குது உங்களுக்கு என்ன மாடலில் மொபைல் வேணும் எப்படி மாடலில் வேணும்ன்னு சொல்லுங்கள் நான் காட்டுறேன் ஆமாங்க மேடம் ஆ இருக்கு மேடம் உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி வேணுமா எயிட் ஜிபி ரேம் வேணுமா எந்த ரேமில் வேணும் என்ன ரேட்டில் வேணும் மாடல்ஸ் நியூ நியூ மாடல்லாம் வந்துருக்கு எப்படி வேணும்ன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாரி நாங்கள் காட்டுகிறோம் சரிங்க மேடம் நீங்கள் பாருங்கள் இது வந்து எயிட் ஜிபி ரேம் இந்த மாடல் வந்து இப்போ புதுசாக வந்தது இது வந்து ஃபை மெகா வாட் கேமரா இருக்கு பேட்டரி எயிட் பாக்ஸ் இருக்குது கேமரா வந்து த்ரீ கேமரா இருக்கு பாருங்கள் பவர் கிளியராகருக்கும் புது மாடல் தான் இது வேணா பாருங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு வேணும்ன்னா நாங்கள் ஆன்லைன்லையும் பண்ணுறோம் இல்லை எங்களால் ஆன்லைனில் அந்தளவுக்கு எங்களுக்கு இதாகாது நாங்கள் நேரில் பார்த்துக்குறேன்னா நீங்கள் கடைக்கு வந்து கூட நேராக பார்த்து பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வேணும்மோ ஆன்லைனில் வேணும்ன்னா நாங்கள் ஆன்லைனில் அனுப்புறோம் அதுக்கேற்ற மாரி பேமெண்ட் பண்ணுறனாலும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் நேரில் தான் பார்த்து வாங்கணும்ன்னா நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து அதுக்கு ஏற்றா மாரி மொபைல்ஸ் பார்த்து ஃபுல் ரேட்டும் பார்த்து நீங்கள் வாங்குறதுன்னா கூட வந்து நேரில் பார்த்து கூட வாங்கிகலாம் அது உங்கள் சாய்ஸ் மேடம் எப்படி கேட்டாலும் கஷ்ட்டமாருக்கு ஏற்ற மாரி நாங்கள் தாரோம் வேறு கம்பேனி பார்த்திங்கன்னா சாம்சங் இருக்கு ஒப்போ இருக்கு ம் சாம்சங்கில் பத்தாயிரம் இப்போ உள்ள மொபைல்ஸ்லாம் ஃபுல்லாகருக்குது உங்களுக்கு எப்படி ரேட் வேணும்மோ அதுக்கேற்ற மாதிரி டூ ஜிபி ரேம்லேருந்து சிக்ஸ் ஜிபி ஃபை ஜிபி டுவென்ட்டி ஃபோர் ஜிபின்ட்டு நறைய ஜிபி இருக்கு ரேம்க்கு ஏற்றா மாரிரி ரேட் மேடம் உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் பார்த்து நீங்கள் தான் செலெக்ஷன் பண்ணனும் ஓகே மேம் நான் லொகேஷன் அனுப்பி ஷேர் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம்